நான் வந்து ஒரு மீஸோ ஆப்பில் வந்து ஒரு சுடிதார் ஆர்ட்ரு பண்னேன் அந்த சுடிதாரு வந்து குலா குவாலிட்டியாக இருந்தது அதில் இருக்கிற டிசைனெலாம் சூப்பராக இருந்தது அதோடைய விலையும் கம்மி ரேட்டில் இருந்தது எனக்கு பார்த்தவொன்னே பிடிச்சிருந்துது அது வந்து ஒரு ஸ்கை ஃப்ளூ கலரு எனக்கு ஸ்கை ஃபுளுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து அந்த ஆ சுடிதாரை ஆர்டர் போட்டேன் அதுலேக்கு கா ரேட்டும் கம்மி குவாலட்டி அதிகம் டிசைனெலாம் சூப்பராக இருந்தது நான் வந்து அந்த சுடிதாரை ஆர்டர் பண்ணி அதைவந்து நான் வந்து ஒருநாள் காலேஜூக்கு போட்டுகிட்டு போனேன் எங்கள் எங்கள் காலேஜில் ஒரு ஃபங்ஷன் மாதிரி நடத்தினாங்க நான் அந்த ஃபங்ஷனுக்கு வந்து அந்த சுடிதாரை போட்டுகிட்டு போனேன் அதைக்கூட வந்து ஒரு லெகின் பேண்ட்டும் ஒரு ஷாலும் அதுக்கூட ஃப்ரீ ஒரு இதுவாக வந்தது அதுக்குக்கூட வந்து ஒரு லிப் டிக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கு செட்டாக நான் வந்து அதெலாம் போட்டுகிட்டு போனேன் என் ஃபிரண்ட்ஸ்ங்கெலாம் பார்த்தவொன்னே என்னடி சூப்பராக இருக்குது இந்த சுடிதாரு எங்கேடி ஆர்டர் போட்ட எங்கேடி ஆர்டர் போட்டலாம் எங்கிட்ட கேட்டாளுங்கள் நான் வந்து இந்தமாதிரி மீஸோ ஆப்பில்தான்டி ஆர்டர் போட்டேன் குவாலட்டி அதிகமாகுது டிசைனெலாம் சூப்பராயிருக்குது அதில் இருக்கிற சுடிதாரெலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது அதில் இருக்கிற கலர்ஸெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சது வந்து ஸ்கை ஃபுளூனால் நான் வந்து ஸ்கை ஃபுளூ போட்டேன் நான் வந்து இன்னுமும் அதிகமாக அதில் போட்ணும்னு ஆசைப்படுறேன் நீங்களும் போடுங்கள் நான் சொன் அவங்கக்கிட்டயும் நான் சொன்னேன் நீங்களும் போடுங்க ஆ நீங்களும் போட்டு நீங்களும் வாங்கிப்போடுங்கள் சூப்பராக இருக்கும் அதில் வேறு குவாலிட்டி கம்மி ரேட்டில்தான் இருக்குதுனு நான் சொன்னேன் என் ஃபிரண்ட்ஸ்கிட்டலாம் ஏன்னா அதில் வந்து குவாலட்டியெலாம் அதிகமாக இருக்குது டிசைனெலாம் சூப்பராக அதில் இருக்கிற ஸ்டோனு கல்லுங்க எல்லாமே சூப்பராக இருந்தது அது கொடுத்தது மேட்சாக வந்து பேண்ட்டு ஷாலு லிப்டிக் அதில் க்கு அதுக்கு செட்டாக எல்லாமே மேக்கப் செட்டுக்கூட கூட கொடுத்தாங்க ஃநெயிஃப் பாலிஷ்லேருந்து எல்லாமே அதுகூட கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடுச்சிருந்தது அந்த மீஸோ ஆப்பில் ஆர்ட்ரு பண்ணது அதனால் இனிமேல்டு மீஸோ ஆப்லேயே ஆர்ட்ரு பண்ணலானு இருக்கேன் சூப்பராக இருக்குது அதில் வந்து குவாலட்டியெலாம் அதிகமாக சூப்பராக நல்லாயிருக்கு அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சுடிதார் போட்கினு போனோடன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்பிடிலாம் என் ஃபிரண்ட்ஸ்சுங்கள் வந்து கேட்டுக்க வந்தாளுங்க நான் வந்து சரிடி இருடி நான் உனக்கு ஆர்ட்ரு போட்டு தரேன் அப்பிடிலாம் சொல்லி என் ஃபிரண்ட்ஸ்சுங்களுக்கும் நான் ஆர்ட்ரு போட்டு தந்தேன்